அரசியல் வந்து மதத்தை வச்சு நடத்துறாங்க இருந்தாலும் அது தவிர்க்கணும் அதுமாதிரி செய்யக்கூடாது நான் ஒரு மதம் நீ ஒரு மதம் அவங்க ஒரு மதம் நான் அவங்களுக்கு அந்த மதத்துகாரங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் நீங்கள் இந்த மதத்துகாரங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்னு அப்டின்னு சொல்லக்கூடாது நம்ப வந்து எல்லாம் ஒரே இந்தியர்களாக இருக்கிறதுனால அவங்க ஒருத்தருக்கே நம்ப நல்லவங்களுக்கு தான் நம்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்ப நாட்டை வந்து நல்ல முறையில் அரசியல் இதுக்கு கொண்டுட்டு வரணும் மதத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாது நல்லவங்களா அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க நல்ல அரசியலை செய்யணும் அதுதான் நான்லாம் விரும்புகிறேன்